நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற ஒரு ஊர் தான் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியில் வந்து வேளாங்கண்ணி அப்படீன்ற பேர் வந்து ஃபஸ்டு இதுக்கிருந்த பேர் இல்லை அப்படீனு சொல்லுவாங்க அது வந்து வேளாளர் காணி அப்படீனு சொல்லுவாங்க வேளாளர்னா அந்த வேளாளர் அப்படீன்ற குறிப்பிட்ட பகு ஒரு இதை சேர்ந்தவங்க காணினா நிலம் அப்படீன்றது அர்த்தம் அப்போ இந்த வேளாளர்கள் ஆட்சி பண்ண நிலம் அந்த ம கூட்டத்தினர் அதிகமாயிருந்து அவங்க ஆட்சி பண்ண நிலம் அப்படீன்றதுனால வேளாளர் காணி அப்படீன்றது வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கில் என்னாவா மாறிடிச்சு அப்படீனா அது வேளாங்கண்ணி அப்படீனு மாறிடிச்சு ஸோ அது தான் இந்த வேளாங்கண்ணி அப்படீன்ற பெயர் தோற்றம் அப்படீனு சொல்லுவாங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் அப்படீன்றதுமே நாகபட்டினம் அது இன்னுமே வரலாற்று இதெல்லாம் இருக்கும் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து அந்த நாகர்களோடய நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கள் இதெலாம் வச்சுருப்பாங்க அந்த நாகர்கள் இருந்தாங்க அப்படீன்றதுக்கான ஒரு தடையம் தான் இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி ஏதாவது பண்ணிணாங்க அப்படினா அந்த நாகர்களோடய சிலைகள் கிடைச்சது எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போய் அருங்காட்சியகத்தில் வச்சுர்பாங்க அந்த நாகர்கள் ஆட்சி பண்ண ஒரு துறைமுக பட்டினம் தான் நாகப்பட்டினம் பட்டினம்னா கடல்கரை இருந்து வாணிபம் செய்கிற பகுதிய பட்டினம் அப்படீனு சொல்லுவாங்க ஸோ அந்த நாகர்கள் இந்த துறைமுகம் பட்டினத்தில் ஆட்சி பண்ணதனால் இது நாகர்பட்டினம் அப்படீன்றது தான் நம்மளோடய வழக்கில் வந்து நாகப்பட்டினம் பேச்சு வழக்கில் காலப்போக்கில் வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அப்படீன்னு மாறிடுச்சி அது நாகப்பட்டினம் அது பெயர் காரணம் அப்டின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஊர் விழுந்தமாவடி அப்படீனு சொல்லுவாங்க அந்த விழுந்தமாவடிக்கும் ஒரு கதை என்ன சொல்லுவாங்க இது வந்து புனையப்பட்ட கதையாக இல்லை வந்து உண்மையான கதையான்றது தெரியாது சீதையும் ராமனும் சீதையை வந்து அயோத்தியில் இருந்து அவர் அழைச்சிட்டு வந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருந்தப்ப என்ன பண்ணிணாங்க அப்படீனா அவங்க போன பகுதிகளுக்கு சில பேர் அவங்களால் தான் அந்த பேர் பேர் காரணமே வந்துச்சி அப்படீன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இவங்க வந்து ஏன்னால் இராமநாதபுரம் இந்த சைடு தான் வேளாங்கண்ணியை தாண்டி போ அந்த ஒரு வழியில் போகிற ஒரு இது அப்போ வந்து இந்த விழந்தமாவடின்ற பேர் எப்படி வந்துச்சி அப்படின்னா சீதை வந்து தன்னோடய ஆசைக்காக அந்த மாங்காய் வேணும் அப்படீனு வந்து அந்த மாமரத்தை பார்த்து கேட் மாமரத்தில் வந்து காட்டி கேட்டப்ப ராமர் வந்து மாங்காவை அடிக்கிறத்துக்கு பதிலாக அம்பை எடுத்து அந்த மாவடுவை அடிச்சுருவாரு ஸோ அது வந்து கீழே விழுந்துரும் சீதை வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க அப்படீன்றதுனால இந்த மாவடு விழுந்தது அவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னால் அதோடய பிஞ்சு இதுலேயே நீங்கள் இப்படி பண்ணிட்டிங்க அப்படீனு சொன்னதுனால் அவரு அந்த மாவடு திரும்பி போய் அவரு கடவுள் அப்படீன்றதுனால அந்த மாவடு திரும்பி போய் அதோடய பழைய இடத்துலேயே இது பண்ணணும் அப்படீன்ற மாதிரி அவர் பண்ணிணதுனால விழுந்து எழுந்த மாவடு அப்படீன்றது விழுந்துயெழுந்த மாவடு விழுந்துயெழுந்த மாவடு விழுந்தமாவடி அப்படீன்ற மாதிரி பேர் காரணமாக மாறிடுச்சி அப்படீனு அது சொல்லுவாங்க